ஹலோ சார் சார் நான் ஃபிளிப்கார்ட்லிருந்து ஒரு ஹேர் ஆயில் ஆடர் போட்டேன் பட் அந்த புராடக்ட் சூப்பராக இருக்குது இப்போது புராடக்ட் என்ன சொல்கிற எதுவும் சொல்லணும் அப்டின்னா புராடக்ட் நான் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிணேன் ஹேர் ஹேர் குரோத்காக ஆடர் போட்டேன் பட் அதை நான் நான் கேட்ட பிரைஸ்ஸில் குவாலிட்டி சூப்பராக இருக்குது சார் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஆனால் பட் என்னென்னா கொஞ்சம் இன்னும் ரேட் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் சீப்பாக போட்டிருந்துருக்கலாம் ஓகே எல்லாம் ஓகே ஹேர் குரோத் ஆகலை ஹேர் ஃபால் ஆகலை சார் ஹேர் ஃபால் ஆகலை கரெக்டாக தான் இருக்கும் லிமிட்டாக தான் இருக்கும் அது குவாலிட்டி சூப்பர் சார் பிரைஸ் ஓகே அதில் பெனிஃபிட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் சார் எப்டின்னா ஹேர் குரோத்து ஒரு ஒரு ஒரு ஆயில் தான் வாங்குனேன் அந்த ஆயில் வந்து கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணிணேன் கரெக்டாக ஒன் மன்த் வந்துச்சு சார் ஒன் மன்த் வந்துச்சு அப்புறம் திரும்பி அதே ஆயில் அதுக்கு ரேட்டிங்ஸ் வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட் கொடுக்கலாம் சார் அந்த அந்தளவுக்கு பெஸ்ட்டு புராடக்ட்டாக தான் இருந்துச்சு அந்த ஹேர் பிராண்ட் கம்பெனியோடய இது குவாலிட்டி சூப்பராக இருக்கும் சார் ஹேர் குரோத் ஆயில்னா அது பெஸ்ட்டு இது நம்பர் ஒன் பெஸ்ட்டாக தான் சார் இருக்கும் பட் குவாலிட்டி ஓகே புராடக்ட்லாம் ஓகே சார் சூப்பர் குவாலிட்டி சார் ஓகே சார் தேங்க் யூ சார்